பதினாலு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு